ரைஸ்மில் கந்தசாமினு ஒருத்தர் அவர் தான் மொதல் மொதலில் வந்து பஞ்சாயத்து போர்டு தலைவராக நின்றாரு நல்ல ஒரு ஏழு ஓட்டில் தான் ஜெயித்தாரு அதிகமாகலாம் ஜெயிக்கலை அப்புறம் ஏழு ஓட்டில் ஜெயித்தாரு ஆனால் ஜெயித்த உடனேயே நிறையா அவர் என்ன செ சொன்ன சொன்னாரா அத்தனை வீடும் கட்டி கொடுத்தாரு தொண்ணூறு வீடு கட்டினாரு ஒட்டுக்காக ஒட்டுக்காக தொண்ணூறு வீடு போய் மெட்ராஸில் போய் அப்புறம் மந்திரி வந்து பொன்னையனார் இந்த பொன்னையன் மந்திரியாக இருந்தார் போக்குவரத்து மந்திரியாக இருந்தார் பொன்னையன்கிட்ட வந்து போய் க மன்றாடி கேட்டு தொண்ணூறு வீடு ஒன்றா ஒன்றா கட்ட முடியாது தலைவரே நீங்கள் வந்து ஒரு பத்து வீடு இருபது வீடு கட்டுங்க இல்லை ஒரு அம்பது வீடு கட்டி த தரலாம் அப்படின்னாரு அந்த பேச்சே இடம் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை நூறு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒற்றை காலில் நின்றாரு நூறு வீடு இல்லை தொண்ணூறு வீடு கட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இப்போ வந்த தலைவர்களெலாம் அவ்வளோ கட்ட முடியல அவர் ஒருத்தர் தான் நேர்மையாக நீதியாக நியாயமாக இருந்தாரே தவிர இன்றைக்கி இருக்கிற தலைவர் எல்லாம் செத்துப்போன ஒரு இவர் அதான் கடுக்கா அல்லது இப்போ இருக்கிற கணேசா அவங்கனாலலாம் அவ்வளோ ஒன்றும் செய்ய முடியலை ஏதோ கவர்மெண்டில் வர்றது சிம்பிளாக வச்சு செஞ்சுக்கிட்ருக்காங்களே தவிர நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர இப்போது இப்போ இருக்கிற தலைவர்களெலாம் அவர்மாரிலாம் யாரும் பண்ண முடியாது அவர் இன்னொரு பத்து இருந்தாருன்னா இன்னும் ஜோராக பண்ணியிருப்பாரு ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைவரெலாம் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் அப்புறம் கடுக்கன் ஒருமாதிரியா பண்ணிணாரு அவர் காலம் ஆயிட்டார் அதுக்கு மொதலில் வந்து அவர் தான் கந்தசாமி ரைஸ்மில் கந்தசாமி அவர்தான் மொதல் தலைவர் அவர் மாதிரி பண்ணுறதுக்கு யாரும் தமிழ்நாட்டிலையே எந்த தலைவரும் இல்லை ரைஸ்மில்லு கந்தசாமி தலைவரை தவிர வேறு எந்த தலைவரும் இல்லை அவர்தான் நம்பர் ஒன்றா இருந்தார் அவருக்கு தான் திடீர்னு காலம் ஆகி போயிட்டார் ஒட உடம்பு சரியில்லை உடம்பு உடல்நில சரியில்லாதனால் காலம் ஆகி போயிட்டார் அதுக்கப்புறம் இவர் கடுக்கு வந்தார் இவரும் ஓரளவுக்கு செஞ்சார் இவரும் செஞ்சதனலே இவரும் ஒன்றும் தப்பில்லை நல்லா ஓரளவுக்கு மக்களுக்கு எல்லாமே செஞ்சார் வீடு லைட் வசதி என்னென்ன வசதி வேணுமோ த குடிநீர் எல்லா வசதிகளும் செஞ்சார் ஓரளவுக்கு இப்போ இருக்கிற தலைவரும் ஓரளவுக்கு செஞ்சுக்கிட்ருக்காரு சும்மா நம்ம சொல்லக்கூடாது இப்போ கவர்மெண்ட்டில் என்னென்ன அனுபவிக்கிறாங்களோ அது மக்களுக்கு அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க ஒன்றும் பிரச்சினை இல்லை நல்லா இருக்குது